ஹலோ ஊபரா சார் நான் காலையில் நைன் தேர்ட்டிக்கே கேப் புக் பண்ணியிருந்தேன் சார் சார் கேப் ரிசீவ்வே ஆகலை சார் எனக்கு இதனால் ஃபிளைட் மிஸ்சாயிடுச்சு சார்

ஆ இங்கேதான் காரைக்குடியில்தான் புக் பண்ணியிருந்தேன் சார் காலையில் நைன் தேர்ட்டிக்கி புக் பண்ணியிருந்தேன் சார் நான் கால் பண்ணிகிட்டேருக்கேன் இது யாரும் ரீச் பண்ணலை இப்போது லெவனோ கிளாக் சார் நான் ஃபிளைட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன் சார் சார் டூ ஹார்ஸ் எப்படி சார் டிலே பண்ணுவீங்க டென் மினிட்ஸ் டொன்ட்டி மினிட்ஸ்னா ஓகே சார் ஏதாவுது பிராப்ளம்னால் எங்களுக்கு நீங்கள் இட் இஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்னால் நாங்கள் வேறு கேப் மாற்ற போகிறோம் சார் நான் பே பண்ணிண ப அமௌண்ட் மட்டும் இப்போ எனக்கு திரும்ப வேணும் சார் நான் இன்னும் கேபில் ஏறவே இல்லை எனக்கு அவ்வளோவு தான் ஃபிளைட்டு வந்து மிஸ்சாயிடுச்சு சார் இனிமேல் என்னால் போய் அங்கே அங்கே ஃபிளைட் ஏற முடியாது ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோடய அமௌண்ட்டை வந்து எனக்கே திருப்பி கொடுத்துடுங்க இந்தமாதிரி இனிமேல் பண்ணாதீங்க சார் நான் ரொம்ப அப்சட் சார் உங்க நீங்கள் வந்து இப்படிதான் டூ ஹார்ஸ் டிலே பண்ணுவீங்களா சார் ஒரு கேப் செண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஓகே சார் ப்ளீஸ் என்னோடய மனியை மட்டும் நீங்கள் வந்து திருப்பி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ